வாழ்க்கையில் நடந்த அனுபவம் இல்லாத தான் இப்போது நானே பன்னெண்டு வருஷ வாழைக்கா குடோனில் போய் வேலை செஞ்சேன் அதுக்கு பின்னாடி வந்து கை வண்டி இழுத்தேன் அதுக்கு பின்னாடி வந்து பல கஷ்டங்கள எல்லாம் பார்த்து முடித்து செய்யாத தொழிலே கிடையாதுங்க ஏகப்பட்ட தொழிலும் பண்ணி காய்கறி விற்று குழந்தைங்கள்லாம் கட்டிக் கொடுத்து பேரன் பேத்தி ஆறு பேரன் பேத்தியும் எடுத்திருக்கேன் இன்னைக்கி உடம்பு சரியில்லாமல் இருக்குது என் சம்சாரம்லாம் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க அவங்களையும் கூட்டிட்டு போய் பார்த்தேன் அதுக்கு பின்னாடி எங்கள் அத்தாவையும் போய் பாத்தேன் அம்மாவையும் பார்க்கணும் இப்போ நாங்கள் எல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கிறோங்க கல்யாணம் முடித்து கொடுத்தாச்சு புள்ளை குழந்தைங்கள்லாம் கல்யாணம் முடித்து கொடுத்தாச்சு இப்போ வந்து நாங்கள் தனியாக நாங்கள் ரெண்டு பேர் நிம்மதியாக இங்கே உக்காந்துட்ருக்கோம் அதுக்கு பின்னாடி கேட்டீங்கன்னா இப்போ அப்படியே அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்ட அங்கே இங்கே போகிறது வர்றது எது வேலை கெடைச்சாலும் சரிங்க மம்ட்டி ஆள் வேலை சித்தாள் வேலை பெயிண்டிங் வேலை எல்லா தொழிலும் செய்ய வேண்டியதாக இருக்குது ஒரு குடும்பம் காப்பாத்தணுன்னா அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க இப்போலாம் ஒரு குடும்பம் கஷ்டப்படுறதுன்னா செய்யாத தொழில் எல்லாம் செஞ்சு பத்துரூவா சம்பாதிக்கிறேங்க அதுக்கு பின்னாடி என்ன செய்கிறது அப்பறம் இடையில குழந்தைங்க வருவாங்க போவாங்க அப்பறம் அதுகளுக்கு தீனி வாங்கி கொண்டு போய் குடுக்கணும் வாரம் வாரம் அதுங்களும் வந்து பார்ப்பாங்க பிடிப்பாங்க அப்பறம் நம்மளும் போய் அவங்களையும் பார்க்கணும் திடீர்னு உடம்பு சரியில்லேன்னா உடம்பு சரியில்லாத அவங்களையும் போய் பார்க்கணும் எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே பின்னி பின்னி எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கணும் குடும்பன்னா நல்லா ஏகப்பட்ட விஷயம் எல்லாம் நடக்கும் பிடிக்கும் எல்லாம் நடந்து நடந்து எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கான் மருமகன் ஒரு பக்கம் ஒரு மாதிரியா இருக்கான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு ஒரு பக்கம் மாதிரியா இருக்கான் நாங்களும் அக்கம் பக்கத்தில் எவனையும் சேத்தறது இல்லைங்க பேருக்கு தான் அண்ணன் தம்பிங்க யாருமே சேர்றது இல்லை நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் எங்கள் குடும்பம் எங்க கொழந்தை குட்டிகள் அப்படி தனியாக இருந்துவிட்டு ஓட இருக்கிறது ஓட சரிங்க வேறு எங்கேயும் போகிறதில்ல வர்றதில்லைங்க எங்கள் வீட்டோடு சரி பிள்ளை போய்ட்டு பார்ப்போம் பசங்க வருவானுங்க போவானுங்க பெரிய பையன் வருவான் சின்ன பையன் வருவான் அவங்கள எல்லாம் வந்து பார்ப்பான் வாரம் ஆனால் பணமும் காசு எல்லாம் கொடுப்பான் அவனுவோ அவங்க அம்மாவை பார்த்துக்குவான் என்னை எல்லாம் பார்க்க மாட்டான் அம்மாவை மட்டும் பார்ப்பானுங்க முடிஞ்சால் அவங்க அக்கா இருக்காங்க அவங்க அக்காவை எல்லாம் பார்ப்பாங்க அவங்க தங்கச்சி இருக்காள் தங்கச்சியும் போய் பார்ப்பாங்க அதுபோக ஊட்டிக்கு போவான் அங்கேயும் போவான் அவங்க மருமவளையும் பார்ப்பாங்க இப்போ நம்மளை வந்து எதாவது ஒரு நாளைக்கு பார்ப்பான் நான் எங்காவது ஒரு நாளைக்கு வேலைக்கு லாரிக்குன்னு போயிடுவேன் லாரி வாசலுக்கும் போவேன் மறுபடி இங்கே வந்து கட்டட வேலை கிடைச்சாலும் கட்டட வேலைக்கும் போயிடுவேன் ஒரு வேலை பாக்கி இல்லைங்க எல்லா வேலைக்கும் போய்ட்டு தான் இருக்கேன் வயிசாகி போச்சு அறுபது வயிசாகி போச்சுங்க என்ன பண்ணுறது இதே கை கால் நல்லா இருக்க வரைக்கும் அப்டியாவது ஊனி சாப்புடலாம் இல்லைங்க அவ்வளோ தான்